எங்களோடைய மதப்பண்டிகைன்னு சொல்லி பார்த்தாலே பொங்கல் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை விஜய தசமி இந்தமாரி நிறையா பண்டிகைகள் இருக்குது இப்போ ஸோ பொங்கல்னு சொல்லி எடுத்து பார்த்தாலே வந்து சூரியனுக்கு வந்து பொங்கல் செஞ்சு படைப்போம் உழவர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குற மாரி அவங்களுக்கும் பொங்கல் செலப்ரேஷன் நடக்கும் தீபாவளின்னு சொல்லி நம்ம எடுத்திக்கிட்டாலே என்ன பலகாரங்கள் வெடி தான் இல்லையா ஸோ பலகாரங்கள்னு நம்ம சொல்லி பார்த்தாலே என்னென்ன பலகாரங்கள்லாம் செய்வோம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டைப்பாக ஒன்று விதவிதமாக பலகாரங்கள் செய்வாங்க இல்லையா லட்டு மிட்டாய் முறுக்கு இந்த அதிரசம் இந்தமாரி செஞ்சு அவங்களோடைய ரிலேஷன்ஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கங்களுக்கெல்லாம் அது வந்து நம்ம பகிர்ந்து கொடுப்போம் ஸோ அந்தமாரி செய்வோம் விநாயகர் சதுர்த்தின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன ஒரு விநாயகர் பெரிய விநாயகர நம்ம வாங்கி வந்து வீட்டில் வந்து அவருக்குன்னு ஸ்பெஷலாக கொழுக்கட்டை கொழுக்கட்டை பொரி பலங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு அவங்களுக்கு தனியாகவே படைப்போம் சில இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர்லாம் வாங்கி பெரிய பூஜை நடத்தி விநாயகரை எடுத்துகிட்டு போய் கடலில் கரைப்பாங்க ஸோ அந்தமாரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒவ்வொன்னு நடக்கும் இப்போ விஜயதசமி சரஸ்வதி பூஜை சரஸ்வதினாலே படிப்புக்கு உகந்த கடவுள் இல்லையா சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் சுத்தப்பத்தமாக கழுவி அழகாக வீட்டில் இருக்கற புக்ஸுக்கெல்லாம் பொட்டு வைப்போம் அதே விஜயதசமிங்கும் போது அதேமாரி வீட்டில் இருக்கற எல்லா வாகனங்களுக்கும் பொட்டு வச்சு அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கவனிப்போம் இல்லையாக ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே நம்ம வந்து ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்